நான் டெய்லி ஜாக்கிங் போவேன் காலைல ஆறு மணிக்கு எழுந்துருச்சி நான் ஜாக்கிங் போக ஆரம்மிச்சிருவேன் ஒரு நாள் கூட ஜாக்கிங் போவாமல் இருக்க மாட்டேன் எல்லா நாளும் ஜாக்கிங் போயிடுவேன் அப்படி ஜாக்கிங் போகும்போது எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் ஹெட் செட்டில் வந்து இளையராஜா சாங்கு ஏஆர் ரகுமான் சாங்க்ஸு அதே கேட்டுட்டு தான் போவேன் அப் அப்படி கேட்டுட்டு போகும் போது எனக்கு வந்து ஜாக்கிங் பண்ணும் போது எனக்கு எவ்வளோ துரம் போகிறோம் எவ்வளோ கிலோ மீட்ரு போகிறோம் அதெல்லாம் கணக்கு தெரியாது நான் பாட்டுக்கு பாட்டை போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடி போய் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படி போகிறனால எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் ந இன்னும் நிறையா நேரம் ஜாக்கிங் பண்ணணுன்னு தோணும் ஜாக்கிங் போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அப்படியே நான் வந்து வெளியூர் போயிட்டன்னா ஃபோனை எடுக்க ஹெட் செட் எடுக்க மறந்துட்டு வந்துட்டன்னா அங்க நான் எனக்கே எனக்கு பிடிச்ச பாட்டை படிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்மிப்பேன் அங்க இருக்க அங்கே உள்ள இயற்கையே ரசிச்சிக்கிட்டே அப்படியே ஓட ஆரம்மிச்சிருவேன் ஏன் ஜாக்கிங் போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் எல்லாரும் ஜாக்கிங் போங்க அது ஒரு வந்து ஒரு ஒரு நல்ல உடற்பயிற்சி அது வந்து எல்லாத்துக்கும் அரோ உடல் ஆரோக்கியத்தை தரும்